எனக்குப் பிடித்த புத்தகம்னு வந்து பார்த்தீங்கனாங்க காந்தியடிகள் பற்றி எழுதுற காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிங்க அப்படியே எழுதியிருப்பாருங்க இந்த சத்திய சோதனை அப்படிங்கிறதுல எப்படி அரிச்சந்திரனுடைய கதையைக் கேட்டு ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறினார் அப்படிங்கிறத பற்றிங்க அப்படியே தெளிவாக எழுதியிருப்பாருங்க காந்தியடிகள் அதனால் அந்த சத்திய சோதன புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதில் அந்த அகிம்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துங்க என்னோடய மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சுங்க அதனால் வந்து எனக்கு காந்தியடிகள் எழுதிய அந்த சத்திய சோதனை அப்படிங்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகமாக இருக்குங்க அதில் வந்து நம்ம நிறையா இந்த உண்மையை பேசணும் சத்தியத்தை போசணும் தர்மத்தை பேசணும் அகிம்சை வழியில் போகணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் என்னோடய மனசில் ஆழமா பதிஞ்சிருச்சுங்க அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுங்க